இலக்கியம் கவிதை கலை அதை வந்து தமிழ்மொழியில் வந்து ஏனா எல்லா மொழிகளுக்குமே முன்னோடி தமிழ் ஏன்னா தமிழ் மொழி தோன்றி பல நூறாண்டுகளுக்கு அப்புறோம் மற்ற மொழிகள் தோன்றுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தமிழ் தோன்றிச்சுனு அவனங்க வந்து ஒரு பேசி வழக்கில் சொல்ல அதற்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு கல்வெட்டுகள் ஆகட்டும் ஒரு செப்பேடுகள் ஆகட்டும் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு இலக்கியம் கலை கவிதை ஆகியவற்றில்ல வந்து தமிழ் வந்து தோன்றும் போது இலக்கியத்தோடதான் தோன்றுச்சு தொல்காப்பியம் வந்து இருக்கிற இலக்கியங்கள்லயே வந்து பழமையான இலக்கியம் அப்படிங்குறத்துக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப்பும் நம்மகிட்ட இருக்கு அந்த இலக்கியம் கவி கவிதை ஆகிய க கலை வடிவங்களில் வந்து தமிழ் எப்படி பயன்படுத்துறாங்கனா தமிழ்மொழிக்கான சிறப்புகள் வந்து எந்த மொழிலையுமே இல்லாத இலக்கண இலக்கியங்கள் தமிழ்மொழியில் இருக்கு நம்ம பயன்படுத்துகிற சிறப்பு ழகரமாகட்டும் சிறப்பு ழகரம்லாம் வந்து வேறு எந்த மொழியிலையுமே இல்லைங்குறதுக்கான ரிசர்ச்சர்ஸ்ஸும் நடந்துட்டுருக்குது அதற்கு மேலே சொல்லுணுனா தமிழில் வந்து எக்கச்சக்கமான கவிதைகள் நம்ம பாரதியார் பாரதிதாசன் கம்பர் அப்பர் சேக்கிழார் சிவனடியார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லருந்து எல்லாருமே வந்து தமிழ்மொழி நான் சிவனை பற்றி பாடினாலும் அதில் தமிழ்மொழியோட சிறப்புகள் வந்து எல்லாத்துலையுமே சொல்லி நம்மக்கு பொதுமறையான திருக்குறள் வந்து ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குறள் வந்து எழுதுனது கிமு முப்பதாம் நூற்றாண்டு அந்த காலத்தில் இத்தகைய சிறப்புகள் கொண்ட நூல்கள் எப்போவுமே தோன்றுல்லனு சொல்லிட்டு பைபுளுக்கு நிகராக நம்மளோட திருக்குறள் புக்கை பல இடங்கள்ல பைபுளுக்கு நிகராக வச்சுருக்காங்க ஸோ இத்தகைய சிறப்புகளை எடுத்துரைக்கிற நம்மளோட தமிழ்மொழியில் இருக்க கவிதை மற்றும் இலக்கிய வளங்கள் வந்து வேறு எந்த மொழியிலையுமே இல்லை அதை நம்ம வந்து நம்மளோட எதிர்கால சந்ததிக்கும் அதை கொண்டு போகணும் ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இப்போ கவிதை எழுதுறவங்க நிறைய பேர் குறஞ்சிட்டாங்க இங்கே சும்மா எடுத்து பார்த்தம்னா ஒரு விரல் விட்டு எண்ற அளவுக்குத் தான் இருக்காங்க ஸோ தமிழ்மொழியில் மக்களோட ஈடுபாட்டை அதிகரிச்சு அவங்கள தமிழை கற்றுக்குற அவங்கள ஆர்வத்தையும் நம்ம கண்டிப்பாக ஊக்குவிற்கணும்